பைக்கிங் பண்ணுறப்ப எப்பையுமே பைக்கிங் பண்ணுறப்ப நார்மலாக நமக்கு தேவைப்படுவது வந்து ஹெல்மெட் அப்புறம் கை காலுக்கு சேஃப்டி ஏன்னால் ஹை ஸ்பீடில் போறப்ப நமக்கு ஸ்கிட் ஆகி ரெயினி டைம்லெலாம் ஸ்கிட் ஆகி கீழே விழுந்து அடிபட கூட வாய்ப்பு இருக்குது எப்போயுமே சேஃப்டிக்கு நம்ம ஹெல்மெட் போட்டு போயே ஆகணும் இது தான் முக்கியமான இம்பார்ட்டண்ட் திங்ஸ் அப்புறம் கை கிரிப் வழுக்காமல் இருக்கிறதுக்கு கிரிப் ஹாண்ட் க்ளவ்ஸ் இதெலாம் போட்டுக்கணும் அப்புறம் வண்டி கோளாறு கொடுத்துச்சுன்னா பெட்ரோல் இல்லாமெலாம் நிறைய டைம் நின்றுருக்கு அப்புறம் அது தள்ளிகிட்டே வண்ட்டு இல்லை யாராச்சு நல்லவங்க டோ பண்ணுவாங்க அந்தமாதிரி டோ பண்ணி பெட்ரோலை போட்டு போவேன் வேறு எதையும்